இப்போது இருக்கிற சூழ்நிலையில் விளம்பரம் அட்வடைஸ்மென்ட் வந்து டிவி சோஷியல் மீடியா நியூஸ் பேப்பர் சோஷியல் மீடியா தான் ரொம்ப செல்வாக்கான விளம்பரம் செய்வதுக்கு ரொம்ப செல்வாக்கான அட்வடைஸ்மென்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பெரும் நடிகர்கள் அப்புறம் கிரிக்கெட்டர்ஸு இந்திய கிரிக்கெட்டு வீரர்கள் அவங்களெலாம் விளம்பரம் பண்ணிணா ரொம்ப ஈசியாக சென்றடையும் சோஷியல் மீடியாவில்